கிராமப்புறங்கள்ல வந்து கால்நடை வந்து ஒரு தெய்வமாக வணங்குகிறோம் ஆனால் நகர்புறங்கள்ல வந்து அப்படி கிடையாது ஆனால் வந்து கால்நடைகள் இல்லாமல் பல மக்கள் வந்து பால் எண் வெண்ணெய் இதுக்கெலாம் நிறையாப்பேரு அவதிபட்ருக்காங்க ஆனால் கிராமப்புறங்கள் வந்து அப்படி கிடையாது கால்நடைகளை வந்து மக்கள் வந்து அப் அப்படி வளர்ப்பாங்க அவ்வளோ சுற்றி இருக்கிற இடங்கள வந்து பாதுகாப்பாக வளர்ப்பாங்கள் ஆனால் கால்நடைகள் வந்து ஒரு தெய்வமாக அதை வணங்குவாங்க ஆனால் நகர்புறத்தில் வந்து அப்படி கிடையாது ஆனால் கிராமப்புறங்கள்ல வந்து கால்நடைகள் இருக்கிறப்ப பால் வெண்ணெய் நெய் இதனால் பால் கால்நடைகள் உபயோகம் வந்து பால்லாம் தரும் ஆனால் அதுக்கு வந்து நிறைய சக்தியெலாம் உள்ளது கால்நடைகள்லேருந்து ஆனால் வந்து விலங்குகள்லேருந்து நிறையா இது வந்து பால்லாம் தரும் ஆனால் வந்து நம்ம வந்து நிறையா இதுக்கு ஆனால் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் வந்து நகர்ப்புறங்களுக்கு வந்து இதைமாரி கால்நடைகள் வந்து பாதுகாப்பாக வைத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து பணம் இருக்கிறனால அந்த கா அவங்க என்ன அதை மதிக்க மாட்டேக்கிறாங்க ஆனால் கிராப்புறங்கள்ல வந்து மாடு கன்று இதைமாரி ஒரு தெய்வமாக ஆனால் நினைக்குறோம் ஆனால் வந்து நகர்புறங்கள்ல வந்து இது என்னடா இது அப்படின்னு இதெலாம் கால்நடையெலாம் நம்ம எங்கே வளர்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க ஆனால் கால்நடைகள் இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடு உணவு எல்லாமே கிடைக்கும் ஆனால் நகர்புறங்கள்ல வந்து அந்தமாதிரில்லாம் கிடையாது மாடெல்லாம் இப்போ வந்து எப்படின்னா மனிதர்கள் வந்து நிறைய இறைச்சி சாபபிட்றாங்க அது வந்து கால்நடைகள் தான் கால்நடைகளை வந்து நிறைய மனிதர்கள் இறைச்சி சாப்பிட்றாங்க நம்மளுக்கு உட உடலுக்கு வந்து நல்ல சக்தி தருது எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு தருது அந்த மாட்டுச் சாணத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாசல் தெளிக்கிறோம் அந்த சாணத்தில் வந்து விவசாயம் பார்க்குறோம் அதனால் நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது பொருள்லாம் ஆனால் வந்து இப்போ அந்தமாதிரி யாருமே பயன்படுத்த மாட்டேக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல மட்டுந்தான் இந்தமாதிரி பயன்படுத்தி வராங்க